வணக்கம் என் பேர் முத்துக்குமார் முக்கியமானவை வழிப்பறி ஆகும் நாம் மதுரையில் கண்டுகொண்டது வழிப்பறியே ஆகும் மதுரையில் அழகர் திருவிழாம்பொது வழிப்பறி மிகவும் கடுமையாக நடந்தது எனவே நம் மக்களை அமைதியா காக்க வேண்டுமென்றால் முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரே முடிவு வழிபறியும் நம் தடுத்து நிறுத்த வேண்டும் நம்ம நம்ம அரசு அதுக்கான நடவடிக்கையே தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பதே நான் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் அதனால் தான் குற்றச் செயல்கள் குறைக்க முடியும் எனவே நம் பறிமுதல் ஆகியவற்றை அனைவருக்கும் அரசு தன்னாட்சியாக ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த அதையே எடுத்துக் கொள்ளவும்